அண்ணா இப்போ நான் வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு போகணும் ரொம்ப சீக்கரமாக போகணும் காரில் போயிட்டுருக்கேன் ரொம்ப ட்ராஃபிக்காருக்கு அது எப்படி சீக்கரம் போகணும் ஏன்னா ட்ராஃபிக்காருக்கு எமர்ஜென்சியாக போகணும் நீங்கள் தான் கூட்டிட்டு போகணும் டைம் ஆகுது ஒரு வேலை விஷயமா போயிட்டுருக்கேன் இங்கேலாம் டிராஃபிக் அதிகமாகருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்ப அர்ஜண்ட்டு அவங்க கூப்பிட்றாங்க அதனால எவ்வளோ சீக்கரம் உங்களால போக முடியுமோ அவ்வளோ சீக்கரம் போங்க